ஹலோ ஹலோ அல்ஃபோன்சம் அல்ஃபோன்சம்மா மீன் கடையா ம் எங்களுக்கு அந்த கிங்ஃபிஷ்ஷர் வஞ்சிரம் சீர் மீன் அந்த மீனெலாம் இருக்குமா உங்கள்கிட்ட அது எல்லாத்திலையும் ஒவ்வொரு கிலோ என்ன ரேட்டு வரும் கிங்ஃபிஷ்ஷர் மீன் எவ்வளோ ஆ அது வஞ்சிரம் மீன் சீர் மீன் நூற்றம்பது எங்களுக்கு நீங்கள் அதை கட் எங்களுக்கு அதை கட் பண்ணி கழுவி தருவீங்களா எங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து தரமாட்டீங்க என்ன நாங்கள் வந்து வாங்கணும் சரி ம் ஆ ஆ

சரி இங்கே இந்த இது அது என்னது நண்டு இறாலு அந்த வேறு என்ன மீனெலாம் உங்ககிட்ட இருக்கும் ஆ ஆ ஆ ஆ கனவாலாம் இருக்குது என்ன ஆ ஆ ஆ சரி சரி

ஆ ஆ சரி மீன் மா இப்போதக்கி எங்களுக்கு நான் இப்போ இந்த வஞ்சிரம் மீன் சீர் மீனும் இந்த கிங்ஃபிஷ்ஷர் அது மட்டும் ஒரு ஒரு ஒரு கிலோ இது பண்ணி போட்டு இது பண்ணி வெச்சுருங்க கழுவி எல்லாம் வெச்சுருங்க நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிடறேன் ஆ ஆ ஆ சரிம்மா சரிம்மா ஆ சரிம்மா ஆ சே ஆ ஆ சரிம்மா சரிம்மா வந்து வாங்கிக்கிறேன்